இப்போ சமையலுங்கிறது வந்துப்பா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்கும் நம்ம இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா இத்தனை மணிக்குள்ளாற முடிக்கணும் வேலைக்கு போகிறவுங்களுக்கு இத்தனை மணிக்குள்ளாற செஞ்சு கொடுக்கோணுங்கிறது இருக்குது நம் நான் வந்து எப்போவுமே நால்ரை மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவேன் எழுந்திருச்சி எனக்கு வந்து நான் நால்ரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாற எல்லா செஞ்சு முடிக்கணும் எனக்கு டைம் அப்படித்தான் அப்புறம் மற்ற வேலைகள்லாம் கடைசியில் தான் இந்த சமையலுங்கிறது எனக்கு நால்ரை மணிக்கு எழுந்திருச்சா ஆறு மணிக்கெல்லாம் நான் சமையல் வேலையை முடிச்சிடுவேன் அப்புறம் வேறு எதாச்சு ஒன்று டேஸ்ட்டாக செய்யணும்னா செஞ்சு பார்ப்பேன் செஞ்சு பார்த்து மற்றவுங்களுக்கும் சாப்புடுறக்கு கொடுப்பேன் கொடுத்து இது சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இது எப்படி செஞ்சுங்க இது நல்லாயிருக்கு எங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நான் அது மாதிரி சொல்லி கொடுப்பேன் பக்கத்தில் இருக்கிறவுங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவுங்களும் இதையை நல்லா பார்த்து இது எப்படிம்மா செஞ்சுங்க நம்மளுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அதே மாரி அவங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் எனக்கு எதாச்சு செய்யணும்னு தோணுச்சுன்னாலும் நல்லா டேஸ்ட்டாக சரி எதோன்னு ஒன்று செய்வேன் நானும் நல்லா செஞ்சு எண்ணெய் பலகாரம் எல்லாம் நான் நல்லா டேஸ்ட்டாக செய்வேன் செஞ்சு பசங்களுக்கும் கொடுப்பேன் மருமகளையும் எல்லாம் சாப்பிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவுங்களும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்கிறீங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு இது எப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதே மாரி செஞ்சுக்கிறோம் சொல்லி கேட்பாங்க நானும் வந்து அதே மாதிரி சொல்லி கொடுப்பேன் அவங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க நான் டெய்லி ஏதோ ஒரு ரெசிப்பி செஞ்சுட்டே தான் இருப்பேன் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் சாப்பிடுவாங்க